வாப்பா தம்பி இல்லைப்பா இந்த வீடை வந்து கொஞ்சம் பழசாக இருக்கு நல்லா வந்து வந்து விரிசலாக விட்டுப் போயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சு தருவீங்களா முன்னாடி உள்ளே போர்ட்டிக்கல் வந்து இப்போ எங்களுக்கு தேவையில்ல அதை வந்து இடிச்சிவிட்டு எங்களுக்கு வந்து அதை வெயிட்டிங் ஹாலாக மாற்றித் தரணும்ப்பா ஏன்னா நாங்கள் வந்து பின்னாடி வந்து நாங்கள் ஷெட்டு போட்டுக்கிட்டோம் அதனால் அது எங்களுக்கு வேணாம் அப்போ சரிப்பா ஆ சரிப்பா அந்த போர்ட்டிக்கல்லாம் இடிக்கணும்ப்பா அப்புறம் உள்ளலாம் வந்து கொஞ்சம் விரிசல் விட்டுருக்குப்பா கதவுலாம் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கு அதெலாம் கொஞ்சம் மாற்றணும் அப்புறம் ரூம்மில வந்து கொஞ்சம் கபோர்ட்லாம் வைக்கணும்ப்பா சரிப்பா தம்பி ஆ சரிப்பா தம்பி ஆ சரிப்பா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா தம்பி கொஞ்சம் நல்லா பார்த்து செஞ்சிக்கொடு ஆ சரிப்பா தம்பி இது எவ்ளோவாக இருந்தாலும் பரவாயில்லை நல்லா குவாலிட்டியாக பார் ஆ ஓகேப்பா அதே ஆட்ரு பண்ணுங்கள் ஆ எந்த கலர் வேணாலும் ஓகேப்பா ம் சரிப்பா தம்பி ஆ ஓகே யாரும் வந்து குற சொல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கொடுங்கப்பா தம்பி ம் சரிப்பா தம்பி நான் அப்போ எனக்கு டைம் ஆச்சு ம் சொல்லுங்கள் ம் சரிப்பா தம்பி

ஆமாம்ப்பா மாற்றணும் ஆ பெயிண்ட்டும் ஆர்டர் பண்ணிவிடுங்க தம்பி கபோர்டுக்கு ஏற்றமேரியே ரூம்க்கும் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிடலாம் ஆ சரிப்பா எனக்கு ரேட்டை பற்றி கவலை இல்லைப்பா எனக்கு எல்லாம் அழகாக இருக்கணும் யாரும் எந்தக் குறையும் சொல்லக்கூடாது ஆ ஓகேப்பா தம்பி ஆ சரிப்பா ஆ சரிங்க